அதாவதுங்க அ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற ஆளுங்களாக இருந்ததுன்னா அதாவது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக் கிழமை அன்னைக்கிங்க அதாவது பெண்மணிகள் வந்து அந்த ஒரு நாள் அன்னைக்குத் தான் அந்த துணி அலசுவாங்கன்னு கையில் துவைக்குற வேலை இதெல்லாம் இருக்குது இல்லையிங்க அதில் வந்து ஆண்கள் வந்து அடிச்சு துவைக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாததுனால் பெண்கள் வந்து சோப்பு போட்டு அதை அடிச்சு துவச்சு வச்சுட்டாங்கன்னா ஆண்கள் வந்து அலசி கொடுக்கலாம் துணிங்களை அந்த வேலையில் வந்து இரண்டு பேருமே சரியாக பிரிச்சுக்குலாங்க பிரிச்ச பின்னாடி கூடமாட அதாவது ஒரு நம்ம ஞாயிற்றுக் கிழமைங்கிறப்ப எல்லா நாளும் வந்துங்க நம்ம ஹஸ்பண்டுகிட்டயே உட்காந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்காதுங்க அதுனால் வந்துங்க அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிங்க இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பெண்கள் வேலைக்கு போகுகிறதுனால நைட்டு வரைக்கும் வேலை இருக்குதுங்க இதே ஆம்பளைகளுக்கும் அப்படிதாங்க ரெண்டு பேர்த்துக்குமே வேலை இருக்கறதனால ஒவ்வொரு தடவை வந்து நைட்டு வந்து துவைக்கமுடியுங்களா துவைக்கமுடியாதில்லைங்க அதனால வந்து அந்த ஒரு ஞாயிற்றுக் கிழமை மட்டும் ரெண்டு பேருமே சரியாக வீடு வலைக்கிறதோ இல்லை வலைக்குவரதோ இல்லை சமையல் பண்ணுறதோ துணிமணிகள் அலசி துவைக்கிறதோ மடிக்கிறதோ இதில் வந்து ஆணுக்கும் சரிப் பாகமாக கொடுத்துர்லாங்க அதாவது துவைக்குறதுல வந்து பெண்கள் துவச்சு கொடுக்கலாம் ஆண்கள் அலசி போடலாங்க சமையல் அப்போ சமையல் மேக்ஸிமம் எல்லா கோ வீட்டிலயுமே அவங்கவங்க பெண்மணிகள் தாங்க சமைக்கிறாங்கள் கூட வேணால் வந்து கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அறுத்துக் கொடுக்கலாங்க இதை வந்து சரியாக நம்ம ப பின்பற்றதும் நல்லதுதாங்க இந்த பொறுப்புக்கள் வந்து எப்படி உருவாக்கணுன் சொன்னால் ஒவ்வொரு பெண்மணிகளும் வந்து அவங்க கணவர்மார்கள்கிட்ட சொல்லணும் அப்போ சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் ஓ நம்ம வீட்டில் இப்படி கஷ்டப்பட்டுறாங்க அதுனால் நம்ம கூட மாட கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு பொறுப்பு வருங்க அந்த பொறுப்பு வந்து நம்ம பெண்கள் கையில் தாங்க இருக்கிறது